எங்கள் ஊர் சைடெலாம் விளையாடப் போகிறோம் எங்காயாவது வீக்எண்ட் ஆனால் சாட்டர்டே சண்டே விளையாடப் போவதுனாவே வீட்டில் வந்து உ பசங்களோடு ஊர் சுற்றப் போகிறாங்க தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேம்லிலியும் பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பசங்களை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோடையே வளர்ந்துட்டு வளர்த்துட்டு வந்துகிட்ருப்பாங்க எங்காவது வெளியில் போகிறோம் ஏதாவது பண்ணுறோம் அப்படினாவே அது தப்பு தப்பாக இருக்கும் ரொம்ப தூரம் போகக்கூடாது பண்ணக்கூடாது அங்கெல்லாம் போய் விளையாடக்கூடாது அது தப்பாயிடும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லெலாம் மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஃபேம்லியில் பேரண்ட்ஸோடய கருத்து இருக்கும்